ஆமாங்க என் மதம் எனக்கு ஆரோக்கியத்தை கற்றுத்தாங்க கொடுக்குது சின்ன வயசிலேருந்தே மதத்தில் இருந்து ஒரு நான் கிறிஸ்துவ மதம்ருந்ததுல்ல எனக்கு சொல்லி கொடுத்ததே உன்னுடைய உடல் வந்து கிறிஸ்ட்டின் ஆலயம்ன்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஆலயத்தை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ங்கறத சொல்லிக்கொடுக்குற வசனம் வந்து சின்ன வயசில் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால எங்கள் மதம் எங்களுக்கு ஆரோக்கியம் சொல்லி கொடுத்துச்சு அதனால் தான் இன்றைக்கி எங்கள் உடம்ப நாங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வசனத்தையே சின்ன வயசில் இருந்தே எங்களுக்கு போதித்து இருக்காங்க எங்கள் மதத்தில் மன ஆரோக்கியன்னறது அதைவிட நிறைய சொல்லி தந்துருக்கிறாங்க ஒரு வசனம் எடுத்தின்னா உங்களுக்கு அமைதி வந்து இங்கே வந்து தேடுங்க அமைதி வந்து என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு வசனம் அப்போ அமைதியாக அதை அந்த மதம் எங்களுக்கு சொல்லி தருதுங்க மதம் வந்து மன அமைதியும் ஆரோக்கியத்தையும் தர்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் காலையில் ஆலயம் டெய்லி ஆலயம் தமிழில் ஒரு ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி டெய்லியமும் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறப்ப அதில் வந்து அந்த நொடியே உடலும் மனமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு கிளம்பி ஆண்டவரை போய் தேடுறப்ப இருக்கிற அந்த உடலும் அந்த மன ஆரோக் எல்லா கவலையும் மறந்து போயிடும் எவ்வளோ உடல் வலியாக இருந்தாலும் எவ்வளோ மனவலியாகே இருந்தாலும் அந்த ஆலயத்துக்குள்ளார போகிறப்ப அங்கே அவங்க பேசுகிற வசனங்கள் அவங்க சொல்கிற அவங்க சொல்கிற போதனைகள் எல்லாம் எனக்கு வந்து மன அமைதியை கொடுக்குதுங்க அது இல்லாமல் அவங்க வந்து எங்களுக்கு நிறைய க ஐடியாஸ் கொடுப்பாங்க அந்த இது பண்ணுற செரிமன் கொடுக்குறப்ப சொல்லுவாங்க அந்த ஒரு வசனங்கள் இன்றைக்கி என்னென்ன வசனங்கள் கோவிலில் ரீட் பண்ணுறாங்களோ அந்த வசனங்களை வச்சி குரு எங்களுக்கு சொல்லுவார் எங்கள் ப்ரிஸ்ட் எங்களுக்கு சொல்லுவார் அது எப்படி வழிமுறைகள் அவர் கொடுக்குற வழிமுறைகள் எங்களுக்கு மன அமைதி உடல் அமைதி தர்றதுனால் என் மதம் எனக்கு ஆரோக்கியத்தை கண்டிப்பாக டெய்லியும் கற்றுக் கொடுக்குதுங்க ஒரு ஒரு நிமிடமும் ஒரு ஒரு பொழுதும் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் மன அமைதியோடய இருக்கிறோன்னா அது எங்களுக்கு மதம் போதிக்கிறது தாங்க அதனால் எங்கள் மதம் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுக்குறதுல எந்த ஒரு குறையும் இல்லைங்க